எனக்கு பிடித்த எழுத்தாளர் அப்படின்னா பாரதியார்தான் ஏனா அவர் அப்பயிலேருந்து சுதந்திரத்துக்காக ஒரு போராட்டு போராட்டல சுதந்திர போராட்டலராவும் இருந்திருக்காரு அவரோட கவிதைகள்லேயே உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடுற மாதிரியான கவிதைகளெல்லாம் இருக்கும் அவர் எழுதிய சில புத்தகங்கள்னு பார்த்தா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அப்படின்ற மாதிரியான நூல்கள் காவியங்கள்லாம் எழுதிருக்கார் இன்னும் நிறைய நூல்கள் எழுதிருக்கார் அதுக்கப்பறம் அவர் எட்டயபுரம் எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு அந்த மன்னரால் அவர் பாரதி பட்டமும் வாங்கிருக்கார் இது சுதந்திர இந்திய சுதந்திரத்துக்காகவும் போராடிய ஒரு தீவிரவாதம் தீவிரவாதியாக பாரதியார் இருந்திருக்காரு அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்த அவர்களோட நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அவர் கொடுத்த நூல்கள் வந்து மிகச் சிறப்பானவையாக இருந்திருக்கு அவரை அதுக்கப்பறம் வந்த எழுத்தாளர்கள் நிறைய அவரை பின்பற்றி நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க அவரை வந்து குருவாக நெனைச்சி அவர் அவருக்காகவே தன்னோட பேர்லேயே பாரதின்ற பேர் வந்து நிறைய பேர் மாத்தியிருக்காங்க அதுக்கப்பறம் அவர் காசியில் அவரோட நினைவாக தான் காசியில் இப்போ காசி தமிழ் சங்கம் ஒன்று காசி தமிழ் சங்கம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற சங்கம்லாம் வந்து காசியில் உத்திரப்பிரதேச மாநிலம் வாரணாசி பக்கத்தில் காசின்ற இடத்துல வந்து உருவாக்கியிருக்காங்க ஏன்னா பாரதியார் அங்கே வசிக்கிறப்பயும் தமிழ்மொழியை வந்து இந்திய அளவில் வந்து இந்திய அளவு உலகளவில் வந்து எடுத்துகிட்டு போய்ருக்காரு